இப்போ உள்ள தொழில் நுட்பத்தினால நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைச்சிருப்பாங்க டெம்பரேச்சர் வச்சு வாயில் வச்சு பிச்சில் வச்சு அங்கே சொல்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் இப்போ வந்து ஒரு கருவி மாதிரி வைச்சிருக்காங்க நெத்தியில் வச்சு சீக்கிரம் பார்த்து சொல்லிடுறாங்க மொதலில் பார்த்தீங்கன்னா மொதலில் ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கணும் ஆனால் இப்போ வீட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாலே வீட்டுக்கே நர்ஸு வந்துடுறாங்க மாத்திர கொடுக்குறாங்க இப்போ எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப முன்னேற்றமாயிருக்குது கொரோனா காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்க சொன்னாங்க நிறைய பேர் ஊசி போட எல்லாத்தையும் போட சொல்லிருக்கிறாங்க ஆனால் நிறையா போட்டு போடாமயும் இருந்திருக்குறாங்க கவர்மண்ட் நிறையா சொன்னாங்க ஆனால் நிறைய பேர் போடவும் இல்லை நாங்கள் போட்டு கோவின் அது எங்களுக்கு நல்ல பிரோயோஜனமா இருந்துச்சு எந்த பிரச்னையும் இல்லை சர்டிபிகேட் கோவின் மூலியமா சீக்கிரம் கிடைச்சிது அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு கவுர்மண்ட் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது